சார் நான் க கனரா பேங்க்லேருந்து மேனேஜர் பேசுகிறேன் சார் சார் உங்கள் பேர் என்ன சார் ஃபுர்ஹானுங்களா உங்கள் பேர் சரி சரி சார் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் ஏதாவது தேவைப்படுதுங்களா சார் ம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க சார் அமௌண்ட்டு

ஒரு அஞ்சு லட்சம் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது ஐடியா இருக்கா அஞ்சு லட்சம்

ஒன் லேக்குங்களா என்ன கோர்ஸ்ஸு இது பண்ணுறது

கவுன்சிலிங் மூலமாக ஆ

சிக்ஸ்டி ஃபைவ் தௌசட்ணு ம்

ம் ம் ம் சரி இப்போ எந்த காலேஜ்ஜில் படிக்கிறீங்க அதியமானுங்களா ம் சரி ம் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் எவ்வளோ என்ன இருக்குதுன்னு சொல்லி ம் உங்களுக்கு எப்போது ஏதுன்னு சொன்னீங்கனாக்கால் நம்ம இது பண்ணுறோம் ம் ம் சொல்லுங்கள் ஒரு மாதத்துலீங்களா

ஹாஸ்ட்டல் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ வரும் டெய்லியும் அப் அண்ட் டௌணுங்களா அப்படியா மந்த்லியா டோட்டலாக சேர்த்து இதாக டுவெல் தெளசணுங்களா ம்

ம் சரி நாளைக்கு பேங்க்கு வாங்க சார் பார்த்து பேசிக்கலாம் பேங்க்கு கனரா பேங்க்கு ஆ கிருஷ்ணகிரி பிராஞ்ச் தான் சார் ம் ஆ ஓகே சார் ம் ஓகே